திருவாரூர் மாவட்டத்தில் வந்து அதிகமான வரலாறு நிறைய உள்ளது அதில் வந்து முக்கியமாக சொன்னால் திருவாரூர் திருவாரூரை ஆண்ட மனுநீதி சோழன் தன்னுடைய மகன் வந்து ஒரு பசுவின் கன்றின் மேலே தேரே தேரை ஏற்றும்போ தேர் ஏற்றும்போது தேர் ஏற்றி கொன்ற போதும் அந்த பசு வந்து எனக்கு நீதி கேட்கும் என்று அந்த மணியை அடித்த போது தன் அந்த எந்த தேரை விட் எந்த தேரை ஏற்றி அந்த பசு கன்றை கொன்றானோ அதே தேரை வைத்து தன்னுடைய மகனைக் கொன்ற மனுநீதி வா ஆண்ட மாவட்டம் தான் திருவாரூர் மாவட்டம் அதுமட்டுமில்லாமல் திருவாரூர் தேர் ஆசியா கண்டத்துலேயே நம்பர் ஒன் அந்த பா ஒ அந்த இடையுள்ள தேரை வந்து எந்த ஒரு ஊர்லையும் கிடையாது அதுமட்டும் இல்லாமல் அந்த திருவாரூர் கோவிலாக இருந்தாலும் சரி நிறைய விஷயம் அதுமட்டும் இல்லாமல் முன்னால் முதலமைச்சர் கருணாநிதி வந்து திருவாரூர் மாவட்டத்தில் தான் பிறந்தாங்க திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய வரலாற்று சோழர்கள் வந்து அதிகமாக சோழர்கள் ஆட்சி செய்த இடத்தில் வந்து தஞ்சை வந்து தஞ்சையோட த தஞ்சையோட ஏ தஞ்சையோட சேர்ந்து திருவாரூரையும் சேர்த்து தான் ஆண்டாங்க சோழர்கள் வந்து ஆண்ட இடத்தில் வந்து திருவாரூர் ஒரு நிறைய ஒரு பங்கு வகிக்குது திருவாரூரில் திருவாரூரில் வந்து ஆண்ட மனுநீதி சோழன் வந்து மனுநீதி சோழனுக்கு தனியாக ஒரு சிலை மட்டும் நினைவுச்சின்னம் மட்டும் வச்சுருக்காங்க அதுமட்டும் இல்லாமல் திரு கலைஞருக்கு கலைஞ முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு அவங்களுக்கு நினைவாகவும் கலைஞர் கோட்டமும் ரீசெண்ட்டாக தொ ஓப்பன் பண்ணாங்க அதுமட்டும் இல்லாமல் திருவாரூர் வந்து திருவாரூர் மாவட்டம் வந்து வி வேளாண்மைத் துறையில் ந அதிகமாக பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் பண்டைய காலங்கள்லையும் சரி இப்போயும் சரி நவீன வளர்ச்சியாக இருந்தாலும் சரி வேளாண் ஒ வேளாண் டெல்ட்டா மாவட்டம் வந்து திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம்னு சொல்லலாம் டெல்ட்டா மாவட்டம் இப்போ எப்போ பார்த்தாலும் விவசாயம் செய்யற ஒரு மாவட்டம்னா அது திருவாரூர் மாவட்டமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கோயில் அந்த கோயில் த சிவன் கோயில் வந்துவ்ட்டு அதிக இப்போ தஞ்சாவூர் கோயில் கட்டிய பிறகு கட்டப்பட்ட கோயில் வந்து திருவா திருவாரூர் திருவாரூர் கோயில் தான் அதுலையும் நிறைய வரலாற்று ச வரலாற்றுக்கள் கு குவிந்துள்ளன அதுமட்டும் இல்லாமல் திருவாரூற்றில் அதிக வரலாற்றுக்கள் அடைந்த ஊராகவும் திருவாரூர் திகழ்கிறது